ஹலோ இது வாட்ரு சப்ளைங்களா ரேவதி அப்படின்றவங்க ஆ நாங்கள் ஒருத்தர் தெரிஞ்சவங்க மூலயமா வந்தோம் அவங்ககிட்ட உங்கள் நம்பர் கேட்டு வாங்கினோம் வாட்டர் சப்ளை பண்ணுறவங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஸோ நமக்கு வீட்டில் கொஞ்சம் ஃபங்க்ஷனெல்லாம் வச்சுருக்கோம் ஸோ அதனாலலே வாட்ரு வேணுங்க நமக்கு மண்டபத்துக்கெல்லாம் வாட்ரு சப்ளை பண்ண முடியுங்களா

ஆ மேரேஜ் ஃபங்க்ஷன் வச்சுருக்கோங்க அதனாலே வாட்ரு சப்ளை நமக்கு கண்டிப்பாக வேணும் ஏனால் அங்கே வந்து வந் நா ஆமாம் ஆமாம் ஆமாம் அந்த மாதிரிதான் வேணுங்க அந்த மாதிரி கேன்தான் வேணும் ஆ என்ன ரேட்டுன்னு மட்டும் சொன்னிங்கன்னால் நான் அதுக்கு தகுந்த மாதிரி நான் சொல்லுவேங்க உங்களுக்கு பத்து ருவா எங்களுக்கு ஒரு நூறு நூறு கேன் மேலேதான் வேணும் நூற்றி ஐம்பது கேன் இருந்தால் ஓகேங்க ஏனால் நமக்கு ஜனம் அவ்வளவுதான் இருக்குது இருக்கிறது அவ்வளோதான் ம் மண்டப சப்ளைக்கு எந்த டைமிங்லெல்லாம் வந்துடும் நான் டைமிங் சொன்னேன்னா அந்த டைமிங்க்குள்ளே வந்துடணுங்க எனக்கு வாட்டர் சப்ளைலாம் டிலே ஆகக்கூடாது எனக்கு பெரிய கேனெலாம் என்ன ரேட்டுங்க

ம் ம் ம் டெலிவரியெல்லாம் கொடுத்துருவீங்கள்ல சரி தண்ணியெல்லாம் எப்படிங்க ப்யூர் ப்யூரிஃபை வாட்ராக இருக்குமா அப்படி இல்லைன்னா இந்த ஆ நார்மல் வாட்டராக இருக்குமா வாட்ரு வேணுமுன்னால் ஒரு சாம்பிள் எனக்கு அனுப்புகிறீங்களா இல்லை நாங்களே வந்து செக் பண்ணலாங்களா ஆ அப்படியாங்க சரி ஓகேங்க நாங்கள் வரோங்க கண்டிப்பாக வந்து நான் பார்க்குறேன் நீங்கள் அட்ரஸ்ஸெல்லாம் எனக்கு செண்ட் பண்ணி விட்டிங்கன்னால் ஆ ஓகேங்க நான் வந்து நான் ஒரு நான் ஒரு நாள் வரேன் வந்து நான் கொஞ்சம் பார்க்குறேன் எப்படி இருக்குதுன்னு பார்த்த பிறகு நம்ப எவ்வளோ அமௌண்ட்டு வருதோ நான் பேசுகிறேங்க சரிங்களா கூடவோ கொறைச்சலோ ஏதா இருந்தாலும் பார்த்து பேசிவிட்டு வாட்டர் சப்ளை பண்ணிவிடுங்க சரிங்களா ஆனால் டெலிவரி டைம் கரெக்டாக வந்துடணும் டிலே ஆகக்கூடாது எங்களுக்கெல்லாம் சரிங்களா நான் உங்கள்கிட்ட வாக்கு கொடுத்துருக்கேன் ம் ம்

கண்டிப்பாக நீங்கள் இந்த டைம் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணீங்கன்னால் நான் நெக்ஸ்ட் டைம்லேருந்து எந்த எந்த ஃபங்க்ஷன் வந்தாலும் நம்ப வீட்டில் ஃபங்க்ஷன் வந்தாலும் மொதலில் உங்களுக்கு ஆட்ரு நான் கண்டிப்பாக கொடுப்பேங்க சரிங்களா ஆ ஆ சரிங்க